நான் வந்து ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் ரோஜா பூ வச்சிட்டு போனேன் அப்போ வந்து க்ளாசில் உள்ள என்னோடய ஃப்ரெண்டு இந்த ரோஸ் அழகாகருக்கு எங்கே வாங்கினிங்க அப்படின் சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் இது வந்து நாங்கள் வாங்கலை எங்கள் வீட்டில் பூத்த பூ அப்படின் சொல்லி சொன்னேன் அதுக்கு வந்துட்டு அவங்க உங்கள் வீட்டில் செடி வச்சிருக்கிங்களா அப்படின் சொல்லி கேட்டாங்க வச்சுருக்கோம் அப்படின் சொன்னேன் எப்படி வைக்கணுன் சொல்லி என்கிட்ட கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க காமிக்கிறேன் அப்படின் சொல்லி அவங்களை ஸ்கூல் விட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போகும்போது எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி காமிச்சேன் அப்போ வந்து அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு பூக்கள் செடி நிறைய செடிகள் வச்சுருந்தோம் அதெலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்தமாதிரி எங்கள் வீட்டில் இல்லை அப்படின் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் வந்து எங்கள் அப்பாகிட்டே சொன்னேன் அப்பா இந்தமாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்தமாதிரி செடிகள்லாம் இல்லை அப்படின் சொல்லி வருத்தப்படறாங்க அப்படின் சொன்னேன் உடனே எங்கள் அப்பா வந்து அவங்களை வர சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு அவங்க அம்மாவை வர சொல்லிட்டு இந்தமாதிரி நீங்கள் அதை பற்றி பேசுனாங்க வீட்டில் தோட்ட செடி எப்படி வைக்கறதுனு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க வீட்டில் உள்ள கொஞ்சம் இடந்தான் அந்த இடத்திலயும் நாங்கள் வீடு கட்டிருக்கோம் செடிகள்லாம் இல்லை அப்படின் சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நீங்கள் மாடி தோட்டம் வைக்கலாமே அப்படின் சொல்லி எங்கள் அப்பா வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க அப்போது மாடியில் மாடி தோட்டம் வைக்கிறத்துக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே எங்கள் அப்பாதான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க உங்கள் வீட்டில் வந்து இப்போ மாடி தோட்டம் வச்சுருக்காங்க பூ பூச்செடிகள் வச்சுருக்காங்க காய்கறி செடிகளும் வச்சுருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்கூலுக்கு வந்த பிறகு என்கிட்டே சொன்னாங்க ரொம்ப நன்றிபா எங்கள் வீட்டில் நாங்கள் செடிகள்லாம் வச்சுருக்கோம் மாடி தோட்டத்தில் அதுலேருந்து பூக்கள்லாம் பூக்குது இன்னக்கு வந்து மல்லிப்பூ பூத்துச்சு நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கன் அப்படின் சொல்லி என்கிட்டே கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்தமாதிரி வீட்டில் வந்து நமக்கு இடம் இல்லை அப்படிங் அப்படி இல்லைனா நம்ம மாடி தோட்டம் பயன்படுத்தி அதில் செடிகள் வளர்க்கலாம் இடமும் மிச்சமாகும் நல்லா வந்து பராமரிச்சு அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம்